நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராஜக்ட் பண்ணுவேன் அந்த ப்ராஜக்ட் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் நிறையா வந்து புதுசு புதுசாக கத்துக்கிறேன் அப்படி புதுசு புதுசாக கத்துக்கும் போது எனக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும் அதுனால் என்னோடய வேலையில் வந்து நிறையா மன மாற்றம் வந்துச்சு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசாக கத்துக்கும் போதும் அது லேர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படும் போது அதை அதை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பு தேவப்பட்டுச்சு எனக்கு அது தெரிஞ்சுதுக்கப்பறோம் அதை ஈஸியாக நான் பண்ணிட்டேன் அந்த தாக்கம் வந்து எனக்கு கொஞ்சோம் என்னை